இப்போ எதாவது அது எதாவது ஒரு இடத்தில் பிரச்சனை அப்படினா இப்போ ஸ்கூல் பசங்களுக்கே எதாவது பிரச்சனை அப்படினா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன உ உனக்கென்ன பிரச்சனை உனக்கென்ன பிரச்சனை நான் கேட்போம் கேட்பேன் அப்புறம் வந்து என்ன ப யார் மேல் தப்போ யார் மேலேயும் தப்பில்லாமல் சண்டை வந்துச்சு அப்படினா ஓகே ஸ் அப்படியே சால்வ் பண்ணிடுவேன் இது ஏன் இப்படி சண்டை போடுகிறிங்க எதனால் இப்படி சண்டை போடுகிறிங்க ஏன் அமைதியாக இருக்க மாட்டிங்களா நீ நீ அமைதியாக ரெண்டு பேத்தில் யாரோ ஒருத்தராவது அனுசரித்து போய்க்கோங்க சண்டை போடாதிங்க அப்படினு நான் சொல்லி சொல்லுவேன் அப்றம் ஏ எதனால் இப்படி சண்டை போடுகிறிங்க எதுக்காக சண்டை போடுகிறிங்க அப்படினு சொல்லி கேட்பேன் அவங்க அதுக்கு இது இதனால தான் எனு எங்களுக்கு சண்டை எனக்கு பிடிக்கில சரி ரெண்டு பேத்தில் யாராச்சும் ஒருத்தராவது அனுசரித்து போய்க்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி விஷய இந்த மாதிரி சண்டையெல்லாம் பிரச்சனையில்லை சால்வ் பண்றது சா சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி தான் ஆ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எனக்கு சால்வ் பண்ணிடுவேன் எங்கள் வீட்டிலியே எதாவது சண்டைனா அப்பாம்மாவுக்கு எதாவது சண்டைனா நான் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவேன்